ஆ சொல்லுங்கள்ம்மா ஆமாம்மா நீ நீங்கள் யார் பேசுறீங்க ஆமாம்மா வருவோம் இப்போ நான் மார்க்கெட்டில்தாம்மா இருக்கேன் வீட்டுக்கு அதிகமாக வேணும்ன்னா வீட்டுக்கு வரமாட்டோம் ஒரு மூணு கிலோ ரெண்டு கிலோ வேணுன்னா கொண்டு வந்து கொடுப்போம் நீங்கள் எப்படி கேட்குறீங்க

ஆ டெய்லி வேணுமா உங்களுக்கு டெய்லி வேணும்ன்னா எத்தனை கிலோ வேணும் உங்களுக்கு டெய்லி டெய்லி ஒரு கிலோ என்ன மீன் எப்போ எப்படி வேணும்ன்னு சொல்லுங்கள் என்ன மீன் வேணும் முள் இல்லாத மீன் முள்ளில்லாத மீன் வேணும்ன்னாக்கா கிழங்கா மீன் இருக்கு திருக்கை மீன் இருக்கு அப்புறம் ஆ இப்போ கானாங்கெளுத்தியெல்லாம் வந்து ஒரே முள்ளாகதான் இருக்கும் அதெல்லாம் கூட சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிட்லாம் ம்ஹு அதெல்லாம் வந்து இல்லைல்ல அப்படியெல்லாம் அந்த இந்தமாரி மீனுக்கு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஒன்றும் செய்யாது நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வேணும்ன்னாக்கா திருக்கை மீன் எல்லாம் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் என்ன மீன் வேணும்ன்னு சொல்லுங்கள் நாங்கள் ஆ க்ளீன் பண்ணி கொடுப்போம் ஆனால் அதுக்கு வந்து தனி காசு வாங்கிக்குவோம் எக் ஒரு கிலோவுக்கு எப்படியும் முப்பது ரூவா வாங்குவோம் நாங்கள் கட் பண்ணி கொடுத்தா முப்பது ரூவா ஆ சரிம்மா என்னைக்கு வேணும்ன்னு சொல்லுங்கள்

ஆ ஃபங்க்ஷன்னா நாங்கள் மொத்தமாக கொடுத்துருவோம் மொத்தமாகவேன்னா நாங்கள் ஆனால் ஃபங்க்ஷனப்போ வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிக்கொடுக்கமாட்டோம் ஏன்னா எங்கள்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணுறத்துக்குதான் எங்களுக்கு டைம் இருக்கும் அப்படியே வந் அப்படி சொன்னிங்கன்னா இல்லை நாங்கள் வேணும்ன்னாக்க நாங்கள் வெளிலருந்து ஆள் வரவெச்சு வேண்ணா நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுப்போம் அதுக்கான ஜா ஃபீஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்ணும் ஆ சரி ஆ சரிம்மா ஆ பொரிச்சு ஃப்ரை பண்ணுறத்துக்கு வந்து எப்படியும் அந்த கெண்டை மீன் சங்கரா மீன் இதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது ஆ சரி சரி ஆ இருக்குதும்மா பீஸ் மீனெல்லாம் போடலாம் நல்லா பெரிய மீன்ல்லாம் இருக்கு நீங்கள் வந்து ஒரு டைம் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து ஆர்டர் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் ஆ சரிம்மா சரிம்மா நீங்கள் வாங்க ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஆ தேங்க் யூம்மா